நான் என்னுடைய ஃபோட்டோ என்னுடைய புகைப்படங்களை வந்து சமூகத்துல இதில் வந்து வெளியிடக் காரணம் என்னென்னால் நான் வந்து எங்கள் வீட்டில் இருந்து பிரிஞ்சு என் என் கணவர் வீட்டில் இருக்கேன் என்னோடய ஃபீலிங்க்ஸ் என்னோடய என்னுடைய சந்தோஷங்களை பகிர்ந்துக்கிறதுக்காக நான் வந்து சோஸிய அதாவது சமூகவலைதளங்களில் வந்து என்னுடைய புகைப்படங்களை வச்சு என்னோடய சந்தோஷத்தை எல்லாத்துக்கூடேயும் நான் வந்து பகிர்ந்துக்கிறேன் இதன் மூலயமா வந்து எல் எல்லோரும் என்னை பற்றி தெரிஞ்சுக்குவாங்க அவங்களை பற்றி நானும் தெரிஞ்சுக்குவேன் என்னோடய ஃபோட்டோ என்னோடய புகைப்படங்களை அவர்களுக்கு அனுப்புவேன் அவங்களோடய புகைப்படங்களை எனக்கு அனுப்புவாங்க இதன் மூலயமா வந்து எங்களுடைய உறவுகள் வந்து நீடிக்கும் எப்படி இருக்கோம் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கோங்கிறத நாங்கள் தெரிஞ்சுக்குவோம் இது வந்து ஒரு ஒரு வந்து ஒரு இதாகவே நாங்கள் பயன்படுத்திக்க முடியும் எங்களுக்கு வந்து ஒரு எப்படி சொல்கிறது ஒரு சந்தோஷம் கொடுக்குற ஒரு விஷயமா இருக்குது இதே வந்து ஃபேஸ் புக்கு வாட்ஸ்அப்லெல்லாம் வைக்கும் போது வந்து நம் நம்மளோடய குடும்பங்களுடைய நட்புகள் வந்து அதிகமாக நமக்கு கிடைக்கும் எல்லோரையும் தெரிஞ்சுக்கறதுக்காக நம்ம ஒரு இது வச்சுக்கலாம் யார் யார் எப்படி இருக்காங்க நம்ம பேசிக்க முடியாட்டியும் கூட அவர்களுடைய அவர்களும் எப்படி இருக்காங்க அப்படிங்கறதை தெரிஞ்சுக்கறதுக்கு ஒரு உதவியாக இருக்கும்